நான் வந்து லாக்டௌனில் தான் வந்து அக்ஷுவலாக சமைக்கவே கற்றுக்கிட்டேன் எப்படின் கேட்டிங்கன்னா நான் சாதா டைமில் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போம்போதெல்லாம் கூட நான் அந்த கிச்சன் பக்கமே போகமாட்டேன் எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது இது எங்கள் அம்மா எடுத்துரு வந்து சாப்பாடு வைப்பாங்க சாப்பிடுவோம் அப்படியே கை கழுவிட்டு போய்டுவோம் இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இருந்துகிட்டுருந்தேன் ஆனால் லாக்டௌனில் வந்து வீட்டுக்கு வெளியிலையே போக முடியாத பட்சத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின் பார்த்தா மொபைல் நோண்டிகிட்டுருப்போம் மொபைலில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கவும் போர் அடிச்சிடுச்சு சரி ஓகே எதாவது போய் பண்ணுவோம் அப்படின் சொல்லிட்டு அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின் சொல்லிவிட்டு போய் கிட்ச்சனில் போய் அப்படியே ரெண் நாள் அப்படியே நின்று நின்று பார்த்துட்ருந்தேன் அவங்க பண்றதை பார்த்து பார்த்து எனக் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு சரி ஓகே நம்ப ஒரு நாளைக்கு சமைச்சி பார்க்கலாம் என்ன சமைக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு அம்மாகிட்ட வந்து அம்மா இந்தமாதிரி நாளைக்கு நான் சமைக்கிறேன் நீங்கள் டெய்லியும் சமைச்சிகிட்ருக்கிங்களேனு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நீ சமைக்க போகிறியா உனக்கு சாப்பிடவே கஸ்டமாக இருக்கும் சமைக்க போறியான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணாங்க கிண்டல் பண்ணால் பண்ணட்டும் அப்படினுட்டு நான் வந்து மறுநாள் நான் சமைக்கிறேன் அப்படின் சொல்லிவிட்டு எங்கள் அம்மாகிட்ட கேட்டுகிட்டு நான் வந்து என்ன செஞ்சன்னா சாம்பார் வைக்கிலான்னுட்டு போயிர்ந்தேன் அப்போ வந்து பருப்பு பருப்புலாம் போட்டு நல்லாவே தான் சாம்பார் வச்சிருந்தேன் அது முட் முயற்சி செஞ்சன் அன் அன்னிக்கு தான் வந்து அந்த சாம்பார் வைக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு அன்னிக்கு தான் முயற்சி செஞ்சன் அந்த சாம்பாரும் ஆனால் முயற்சி செஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாம்பார் வந்துருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்துட்டு நல்லாருக்குந்தான் சொன்னாங்க ஆனால் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிது அதில் ஒரே உப்பு இருந்துது உப்பாக இருந்துச்சு அப்படின் சொல்லிகிட்டு ஆனால் யாருமே நம் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால முகோம் சுழிக்காமல் வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க நான் லாக்டௌனில் முத முறையா சாம்பார் வச்சி எல்லாருமே சாப்பிட்டாங்க